திருவாரூர் மாவட்டத்தில் வந்து நெல் கரும்பு பருத்தி எள் இந்த மாதிரி பயிர்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க வெள்ளரி இதுவும் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க காய்கறிகள் வந்து பார்த்திங்கனா கத்திரி வெண்டை அதுக்கப்புறம் கீரை வகைகள் இதெலாம் வந்து திருவாரூரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இங்கே வந்து கால்நடைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படினு கேட்டீங்கனால் ஆடு மாடு கோழி எருமை பன்றி வெள்ளைப்பன்றி இதெலாம் வந்து கால்நடைகளாக இவங்க வந்து பராமரிக்கிறாங்க இதனால இவங்களுக்கு வந்து நிறைய லாபமெலாம் கிடைக்கும் இப்போ கால்நடைகள் வந்து பார்த்திங்கனா சே மாடு மாட்டில் வந்து பால் கிடைக்கும் பால் கறந்து அதை விற்கலாம் அதுக்கப்புறம் வந்து தயிர் இருக்கும் தயிரை கட விற்பனை செய்யலாம் வெண்ணை கிடைக்கும் அதை விற்பனை செய்யலாம் கோழி கோழி நிறையா வளர்க்குறதுனால ஒரு கோழி வந்து இப்போ இருக்கிற ரேட்டு வந்து முன்னூறுலிருந்து நானூறு வரைக்கும் ஒருட்ட கோழி ஒரு கோழியோட ரேட்டு வந்து இருக்குது அதனால இதிலயும் நம்ம நிறையா லாபம் சம்பாதிக்கலாம்